நாங்கள் வந்து இப்போ டிவி எல்லாம் பார்ப்போம் டிவியில் வந்து நிறைய விளம்பரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கள அதை பற்றி நாங்கள் பார்த்துட்டுத்தான் இருப்போம் விளம்பரம் வந்து எல்லாமே நம்ம அதை வாங்கணுங்கிறது நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது வாங்கிறோம் அது யூஸ் உள்ளதாக யூஸ் இல்லாததானு பார்த்துதான் நம்ம அதையே ஆர்ட்ரு போட்டு வாங்கிறோம் இப்போ நெட்டுலேயே கூட நம்மளுக்கு துணிக கம்மல்லு இதெல்லாம் வாங்கிறோம் நம்ம அதைவந்து நம்மளுக்கு அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு தான் அதை வாங்கணும் நம்ம துணியே நெட்டில் ஆர்ட்ரு போட்டு வாங்கிறோம் வாங்கி நம்மளுக்கு அது உபயோகம் இல்லாமல் போயிருச்சுனா அது என்ன பண்ணுறது அதனால் பலதையும் யோசிச்சுட்டு தான் அதை வாங்கணும் டிவியில் காமிக்கிறதை எல்லாம் நம்ம வாங்கணுங்கிறது அவசியமே இல்லை அதனால நம்மளுக்கு அது பிடிக்கிதா பிடிக்கிலையா வாங்கி அது வீணாக போகுமாங்கிறது ஒரு சந்தேகம் நம்மளுக்கு அது இருந்தாலும் அதை நம்ம யோசித்து அதையே வாங்கி நாங்கள் அப்படி தான் யோசிச்சுட்டு தான் வாங்குவேன் நான் அதை டிவி எல்லாம் பார்க்குறேன் விளம்பரங்கள் நிறையா வருது சோப்பு விளம்பரம் என்ன விளம்பரம் இந்த மருந்து விளம்பரம் இது எல்லாம்தான் வருது ஆனால் நம்மளுக்கு அது வாங்கி யூஸ் ஆகாமல் போயிட்டால் வேறு ஏதாச்சும் தொந்தரவு வந்துருமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுதான் நான் ஆர்ட்ரு போட்டு அதே வாங்குவேன் இல்லைனா வாங்கமாட்டேன் நானு அதேயே அதனால் டிவி நிறைய பார்ப்பேன் விளம்பரங்கள் நிறைய கொடுக்குறாங்க நாங்கள் அது எல்லாம் வாங்கிறதில்ல எங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டரை போட்டு வாங்கிக்குவோம் வேண்டாததை வாங்க மாட்டோம்